ஹலோ ஆ சொல்லுங்கங்க பழமுதிர்ச்சோலை பழக்கடை சொல்லுங்க ஆமாங்க ஆ சரிங்க ஆ இன்றைக்கு எல்லா பழமுமே இருக்குதுங்க ஆப்பிள் திராட்சை மாதுளம்பழம் எல்லாம் எல்லாமே இருக்குதுங்க ஆ ஆ இருக்குதுங்க இருக்குது அதுவும் இருக்குது டிராகன் ஃபுரூட்டும் இருக்குது வெளியில் வாங்குகிறதோட இங்கே வந்து பார்த்திங்கனா ஒரு இருபது ரூவாய் கம்மியாகதான் வச்சு விற்றுட்டு இருக்கோம் உங்களுக்கு எப்படி விசேஷத்துக்கு வேணுங்களா இல்லை வீட்டுக்கு வேணுங்களா ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க ஆ ஓகேங்க ஆ சரிங்க இங்கே எல்லா பழமுமே இருக்குது நீங்கள் வாங்க உங்களுக்கு வாங்கிக்கலாம் வெளியில் தர்றதை விட இங்கே வந்து நாங்கள் கம்மியாக தருவோம் ஆ சொல்லுங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ ஆ ஆ சரிங்க ஆமாம் ஆ இரு ஆ இருக்குது ஆ இருக்குது நாட்டு கொய்யாப்பழம் இருக்குது ஆ சரிங்க ஆ சரிங்க இங்கே டிராகன் டிராகன் ஃபுரூட்ஸ்லாம் இருக்குங்க இருக்குது ஆ சரிங்க

ஆ சரிங்க இயற்கையாகதான் இருக்குது இங்கே எதுவுமே நாங்கள் வந்து பழுக்க வைக்கிறதோ அது மாதிரிலாம் இல்லை எல்லாமே ஃபிரெஷ் ஃபுரூட்ஸ்தான் ஆமா ஆமாங்க சரிங்க ஆ என்றைக்கி விசேஷங்க என்றைக்கி வேணும் ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ வேறு இருக்குங்க நீங்கள் சொன்னிங்கனால் உடனே உங்களுக்கு வந்து வேணும்னா சொன்னால் வாங்கித் தருவோம் ஆ சொன்னால் உங்களுக்கு வந்து எப்போ வேணும்னா ஃபிரெஸ்ஸாகவே நாங்கள் வந்து வாங்கித் தருவோம் ஆ ஆ டோர் டெலிவரியை நீங்கள் அட்ரஸ் சொல்லிட்டானால் டோர் டெலிவரிலாம் ஃப்ரீதான் ஆ ஆமாங்க ஆ அதுவும் பண்ணுறோம் ஆ உங்களுக்கு ஏ அட்ரஸ் சொல்லிட்டேனா ஃபிரீயாகவே நாங்கள் பண்ணுறோம் இல்லை அப்படி வேறு ஏதாவது பக்கத்தில் யாராவது வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் சொல்லுங்க நாங்கள் ஃப்ரீ டெலிவரியே பண்ணிகிட்டிருக்கோம் ஆ சரிங்க ஆ ஓகே ஆ செவ்வாழை இருக்குது மொந்தன் மொந்தன் வாழைப் பழம் இருக்குது ரஸ்தாளி இருக்குது ஆ சரிங்க இங்கே எல்லாமே ஃபிரெஸ்ஸாதாங்க இருக்குது நான் வந்து பார்த்தினா ஆ ஆ கா இல்லை கொஞ்சம் காயாகதான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறமேட்டு நீங்கள் பழுக்க வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து அட்ரஸ் சொல்லுங்க நாங்கள் வந்து சொல்லி நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடறோம் நன் நன்றிங்க ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஆ

ஆ ஓகேங்க சொல்லுங்க சரிங்க நான் உங்களுக்கு அன்றைக்கே வந்து நாங்கள் டோர் டெலிவரி டோர் டெலிவரி பண்ணிடறோங்க ஆ நன்றிங்க நன்றிங்க ஆ